நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுது வந்து டூர் போவோம் வருஷத்துக்கு ரெண்டு முறை டூர் இட்டுன்னு போவாங்க அப்போது வந்து ஜாலியாக நாங்கள் பஸ்ஸில் டான்ஸ் ஆடிக்கிட்டு அன்னிக்கு ஒரு நாள் பூரா ரொம்ப ஜாலியாக இருப்போம் காலையில் போயிட்டு சாயந்தரம் வருவோம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வருவோம் அதை வந்து எங்களால் மறக்க முடியலை இன்னுமும் மறக்க முடியலை எங்களுக்கு ஸ்கூல் படித்த அந்த நாட்கள்